ஹலோ அண்ணா கேப் புக் பண்ணியிருந்த அண்ணா என் பேயர் ராஜேஸ்வரி வந்துட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற அண்ணா எங்கே இருக்கீங்க கரெக்டாக ஓ வந்துட்டீங்களா அங்கே ஒரு லாரி நிற்கிதுலன்னா ஆமாம் ஆமாம் அண்ணா அங்கே இருந்து ஒரு ரைட் கட் பண்ணீங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் இருக்கும் உமாஷ் டுட்டோரியல்ன்னு சொல்லிகிட்டு ஆமாம் ஆமாம் அண்ணா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் வந்துட்டீங்கன்னா அங்கே இருந்து பக்கத்துலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கும் ஆமாம் ஆமான்னா வாங்கன்னா கொஞ்சம் லேட்டாகுது சீக்கிரம் வாங்கன்னா இங்கே வந்து ஆமாம் ஆமான்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுகிட்டு ஒரு பொண்ணு நிற்குது பார்க்குறீங்களா நிறைய பேரா ப்ளூ கலர் ஷால் போட்டுருக்காங்க பாருங்க அண்ணா ஆமாம் ஆமாம் அண்ணா ஓகே ஓகே அண்ணா பார்த்துட்ட அண்ணா